டெக்னாலஜி இன்டர்நெட் அப்புடினா அந்த காலத்தில் வந்து எந்த வசதியுமே கிடையாது வசதி கிடையாதுன்னா ரொம்பலாம் கிடையாது பஸ்ஸு லாரி பைக்கு எரோப்ளேன் ஹெலிகாப்ட்ரு ட்ரெயின்னு சைக்கிளு வண்டி எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் உள்ள டெக்னாலஜி அப்படி ஆனால் இந்த காலத்தில் உள்ள டெக்னாலஜி எப்புடினா எல்லாமே இருக்குது பஸ் இருக்குது ஃப்ளைட் இருக்குது ஏரோப்ளேன் இருக்குது ட்ரெயின் இருக்குது ட்ராக்ட்ரு இருக்குது வண்டி இருக்குது மாட்டு வண்டி இருக்குது குப்பைவண்டி இருக்குது எல்லா வண்டியுமே இந்த காலத்தில் உண்டு ஆனால் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்பட்னா அந்த காலத்தில் உள்ளவங்கள் வந்து இப் மொபைல் கிடையாது லேப் கிடையாது டேப்பு கிடையாது ஆன்ட்ராய்டு ஃபோன் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் உள்ளவங்கள் எப்படி பேசிருப்பாங்கள் அப்பட்னா வந்து தபால் மூலயம் தான் அழைப்பு கொடுத்து பேசியிருப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து எதுவும் எல்லாமே இருந்தும் சரியாக யூஸ் பண்ணுறது இல்லை கடைபிடிக்கிறது இல்லை சரியான விஷியத்துக்கு மட்டும் ஆனால் அந்த காலத்தில் வந்து எதுவுமே இல்லாமல் எல்லாருமே சரியாக இருந்தாங்கள் சரியாக நடந்துக்கிட்டாங்கள் எல்லாத்தையும் கடைபிடிச்சாங்கள் ஆனால் இந்த காலத்தில் வந்து ஒழுங்காகவே யாருமே கடைபிடிக்கலை ஒழுங்காகவே கடைபிடிக்கலை அப்பட்னா வந்து அந்த காலத்தில் வந்து மொபைல்லாம் கெடையாது மொபைல்லாம் தான் எல்லாருமே எப்படியும் ஒரு நூறு பேர் இருந்தால் எப்படியும் தொண்ணூறு பேர் கண்டிப்பாக எதாவது ஒரு ஜாப்ல இருந்திருப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து இந்த காலத்தில் வந்து எப்பட்னா எல்லாமே இருந்தும் எதுக்கும் யூஸ் ஃபுல் இல்லை இந்த காலத்தில் அந்த காலத்தில் ஆனால் அப்பட்லாம் கிடையாது இந்த காலத்தில் வந்து மொபைல் இருக்குது இப்போ வந்து மொபைல் வந்து இப்போ வந்து மொபைல் எதுக்கு வாங்க சொல்கிறாங்க ஆன்லைன் கிளாஸ் உண்டு எல்லாரும் மொபைல் வாங்குங்க அப்பட்னு சொல்லி தான் இந்தவாட்டி வந்து மொபைல் வாங்க சொன்னாங்கள் ஆனால் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் மட்டுமா பயன்படுத்திக்கிறோம் அந்த மொபைல்ல எல்லாத்துக்குமே பயன்படுது தேவைப்படுற விஷியத்துக்கும் பயன்படுத்திக்கிறோம் தேவைப்படாத விஷியத்துக்கும் பயன்படுத்திக்கிறோம் நம்ம அதனால முன்னமாதிரி இல்லாமல் தேவைப்படுற விஷயம் அப்பட்னு மட்டும் மொபைலை பயன்படுத்திக்கணும் அந்த காலத்தி வந்துட்டு இப்போ நம்ம அம்மாகிட்ட பேசணும் அப்பட்னா போஸ்ட் மூலம் தபால் மூலம் தான் செய்தி எழுதி அனுப்பிச்சுடுவோம் ஆனால் இந்த காலத்தில் அப்பட்லாம் கிடையாது எல்லாமே நமக்கு வந்து கிடச்சமாரி தான் எல்லா வசதியுமே இருக்குது இந்த காலத்தில் ஆனால் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது அந்த காலத்தில் டெக்னாலஜி இந்த காலத்தில்தான் பீஸா பர்க்கரு பாதுஷா நூடுல்ஸ்ஸு மேகி சேமியா உப்புமா கிப்புமா எல்லாம் இந்த காலத்தில் தான் ஆனால் அந்த காலத்தில் வந்து எதுவுமே கிடையாது கம்பங்களி கேழ்வரகு களி அந்த காலத்தில் எப்படி சாப்பிட்டாங்கன்னா நெல் வந்து வயல்ல அறுவடை பண்ணி எடுத்துட்டு